எனக்கு தமிழில் பிடிச்ச வார்த்தைகள் என்னென்னா பெயர்கள் தமிழ் பெயர்கள்னா ரொம்ப பிடிக்கும் இப்பெல்லாம் வந்து பெயர்கள் வந்து சமஸ்கிருதத்தில் வச்சிகிட்டு இருக்காங்க இப்போ இப்போ இப்போ இப்போ வர பெயர் எல்லாமே சமஸ்கிருதத்தில் தான் இருக்கு ஆனால் தமிழ் பெயர்லாம் ரொம்ப பிடிக்கும் முன்ன பாட்டன் முப்பாட்டன் வச்ச அவங்க பெயர்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அப்புறம் இந்தமாதிரி வாழ்த்து வாழ்த்து தமிழ் அந்த இது பிடிக்கும் திருக்குறளில் வர தமிழ்லாம் பிடிக்கும் அப்புறம் தமிழ் புலவர்கள் எழுதின நாவல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் முனிவர்கள் எழுதிய பாடல்கள்லாம் பிடிக்கும் ஒளவையார் எழுதின பாடல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் வேறு என்ன புடிக்குன்னா தமிழ் வார்த்தைகள் வந்து அ ஆ இ லாம் பிடிக்கும் உயிரெழுத்து உயிர் மெய் எழுத்து அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து தமிழில் வந்து ஏன் தாய்மொழியாக கொண்டதுல நான் பெருமை பெருமிதப்படுறேன்னா தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூத்த மொழியாக இருக்குது எல்லா மொழிகளுக்கும் தமிழ் தான் ரொம்ப மூத்த மொழியாக இருக்குது பழமையான மொழியும் கூட இது வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்மொழி தோன்றி இருக்குது தமிழ்மொழி தோன்றி இருக்குது தமிழ் வந்து இப்போ வந்து நம் நம்ம நாட்டில பேசுறதை விட வெளிநாட்லையும் நிறைய பேர் தமிழ் பேசுறாங்க தமிழில் ப தமிழ்மொழியை கற்றுக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் நம்மதான் பாதி பேர் தமிழை கற்றுக்காம ஸ்கூல்லம் கூட இங்கிலிஷ் ஆங்கில மொழியை கற்றுக்குறாங்க ஆங்கில மொழி கற்றுக்கிட்டுருக்காங்க ஸ்கூலில் கூட சேர்ந்து இப்பெல்லாம் கவர்மெண்ட்லையே ஆங்கிலஸ் ஆங்கிலக் கல்வி கொண்டு வந்துவிட்டாங்க தமிழை மறக்கறக்கு தமிழை விட்டு மறக்கறக்கு எங்கே போனாலும் இப்போ தமிழை தமிழ் பேசக் கூடாது ஆங்கிலம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுறாங்க ஆங்கிலம் தான் பேசணும் ஆங்கிலம் தான் பேசணுங்கிறாங்க எங்கே போனாலுமும் தமிழை பற்றி தமிழே இப்போ வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது இப்போ வந்து தமிழே நம்ம தமிழ் தமிழ்நாட்லயே தமிழ் பேசுறவங்களே குறஞ்சிக்கிட்டு வராங்க தமிழ் தான் ஆனால் உலகத்துலேயே மூத்த மொழிங்கிறது யாருமே இன்னும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க தமிழ் வந்து அமெரிக்கா இதில் பேசுகிற ஆங்கிலமாக இருக்கட்டும் சீனா பேசுகிற சைனீஷ்ஷாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் மூத்தது தான் தமிழை ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தோன்றின தமிழ் இது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் தோன்றி இருக்கு பழமையான மொழியும் கூட அதனால் தான் நான் பெருமிதப்படுறேன் நான் ஒரு தமிழனாக இருக்கேன் அப்படிங்கிறக்காக பெருமிதப்படுறதே இது இதனால தான் ஸோ இதனால் நான் ரொம்ப பெருமிதமாக இருக்கு தமிழை தமிழில் தான் இனி என்னோட குழந்தைகள எனக் எனக் குழந்த பிறந்தோன்னே தமிழில் தான் நான் இனி சேர்த்துவேன் தமிழ் ஸ்கூல் தமிழ் படிப்பு தான் படிக்க வைப்பேன் ஆங்கில படிப்பு படிக்க வைக்கமாட்டேன் தமிழை கட்டிக் காப்பாற்றுவேன்